திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து வேலை வாய்ப்பு பார்த்தோம்னா அதிகமாக வேலை வாய்ப்பு வந்து விவசாயம் தான் அங்கே வந்து பார்த்தோனா காவேரி ஆறு பொன்னி நதினு சொல்லக்கூடிய காவேரி ஆறு பாயறதுனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சுற்றிலும் விவசாயம் வந்து அதிகமாக இருக்குது நெல் கோது இது கரும்பு வாழை இந்த மாரி சிறு தானியங்களான சோளம் கம்பு கேழ்வரகு இந்த மாரி விஷயங்களாம் அதிகமாக அங்கே போடறாங்க உளுந்து வெங்காயம் இந்த மாரில்லாம் அதிகமாக பயிர் பண்றாங்க அதிகமாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரது வந்து விவசாயம் தான் சுய தொழில்கள் அப்படினு வந்து பார்த்தோம்ன்னா அது கொஞ்சம் கம்மி தான் அங்கே மற்றபடி அரசு வேலைகளை விரும்புகிறவங்க தனியார் வேலைகளை விரும்புகிறவங்க நிறைய பேரு இருக்காங்க வேலை கிடைக்காதவங்க படிச்ச இளைஞர்கள் எல்லாமே அரசு வேலைக்கும் தனியார் வேலைக்கும் தான் போகிறாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நிறையா பேரு கல்வி கல்லூரிகள் அதிகமாக இருக்குது கல்வி அதிகமாக இருக்கத்துனால அதிக மாணவர்கள் அதிகமாக வந்து அங்கே படிக்கிறாங்க ஸோ படித்த இளைஞர்கள் வந்து தனியாரில் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் இல்லைனா ஒரு பெரிய பேங்க்கில் இந்த மாரி வேலை பார்க்கணும்னு ஆசைப் படறாங்க நிறைய பேரு கவர்மென்ட்டு வேலைக்கு படிக்கணும்னு சொல்கிறதுக்காக நிறைய பேரு படிக்கிறாங்க நிறையா அகாடமி அங்கே இருக்குது டிஎன்பிசி படிக்கிறதுக்காக டிஎன் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கணும்ன்னா திருச்சியில் வந்து ஒரு நல்ல நல்ல ஐஏஎஸ் அகாடமிகளெலாம் அங்கே நிறையவே இருக்குது விவசாயத்தில் வந்து முதல் தடவை விவசாய குடும்பத்தில் பிறந்து இருந்தால் கூட அவங்களுடைய பேரன்ட்ஸ் வந்து விவசாயா இருந்தாலும் குழந்தைங்களை வந்து ஒரு படிக்க வச்சு ஒரு டாக்ட்ராகவோ ஒரு என்ஜினியராகவோ இல்லை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ ஆக்கணும்னு தான் ஆசை படறாங்க கல்வி அறிவு நல்லா சிறப்பாக இருக்கிறது ஒரு மாவட்டம் தான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அது காலந்தொட்டு பண்டைய காலத்தில் இருந்தே கல்வி அறிவில் ரொம்ப பேரு பெற்ற மாவட்டம் பேருலேயே பள்ளி கூடத்தை வச்சுருக்க ஒரு மாவட்டம் திருச்சிராப்பள்ளி ஸோ சிறப்பு வாய்ந்த மாவட்டம் தான் அது நன்றி வணக்கம்